சாணத்துக்கூட தண்ணீர் கலந்து எதுக்கு தெளிக்கிறாங்கன்னால் வீட்டுக்குள்ளே வீட்டில் வந்து காலையில் நேரத்தில் எந்துருச்சி வாசல் கூட்டி சாணம் சாணத்து தண்ணி கலக்கி தெளித்து கோலமிட்டால் மகாலெட்சுமி வீட்டுக்கு வரும் அப்படி ஒரு ஐதீகம் நம்பிக்கை அப்புறோம் நோய் நொடி இல்லாமல் வராமலும் தடுக்கலாம் அக்கம் பக்கமும் நல்லாயிருக்கும் குடும்பம் நல்ல சந்தோஷமா இருக்கும் டெய்லி செஞ்சு செஞ்சிட்டு வந்தா நல்லாதான் நல்லாருக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் அது